எனக்கு வந்து தமிழ் பாடம் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழ் புக்கில் வந்து நிறைய கதைகள் வரும் பாட்டு வரும் நிறைய பறவைகளோடய பொம்மை வரும் அதை தமிழ் ஆசிரியர் நடத்தும் போது இந்த தமிழ் உச்சரிப்போடு அழகா பாடியும் ஆடியும் எங்களுக்கு புரியுற மாதிரி அழகாக சொல்லித் தருவாங்க அதனால தமிழ் என்னுடைய தாய்மொழி தமிழுன்றதுனாலையும் எனக்கு தமிழ் படிக்கவும் எழுதவும் அதை கேட்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்